எங்கள் பகுதியில் வந்து புதுசு புதுசாக தொழில் தொடங்குகிறாங்கன்னா அது வந்து ஃபினான்ஸு தான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கனா ரொட்டேஷன் விடுகிற தொழில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் பண்ணனும்னு ஆசை ஆனால் எங்கிட்ட காசு இல்லை அதனால் அந்த ஒரு விஷயம் பண்ணலை அப்படி நான் ஒரு வேளை நான் தொழில் தொடங்க விரும்பினேன் அப்படினா அது ஒரு ஒரு சின்னதாக ஒரு டிபார்ட்மெண்டல் அது நமக்கு கொஞ்சம் முழு முயற்சியோட கொஞ்சம் வேலை செஞ்சு பெரிசா பெரிய டிபார்ட்மெண்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை